ஆ வணக்கங்க பாண்டியன் எப்படி இருக்கீங்க ஆ நான் ஆ சொல்லுங்கள் பாண்டியன் நம்ம ஏரியாவில் ஒரு இது பார்த்தோம் வீடு உங்கள்கூட அசிஸ்டெண்ட் வந்து காமிச்சிட்டு போனார் அந்த வீடு எங்களுக்கு பிடிச்சிட்டு தான் இருக்கு அந்த ஏரியாவில் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அது யாரோட வீடு எவ்வளோ போகுது என்னா அதோட ஸ்கொயரு ஃபீட்டு அந்த மாதிரி எதாவது விளக்கம் சொல்லுங்கள் ஓகே ஓகே ஆ

ஓகே ஓகே கார் பார்க்கிங்கு ஆ ம் ம்

அய ம் ம் ஓ சரி சரிங்க

அப்படிங்களா ஓகே சரிங்க இல்லை எனக்கு ஒரு டீட்டெயில் தேவைப்படுது இந்த இதெல்லாம் எப்படி இருக்குங்க அதாவது அதோட லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அதை பற்றி கேட்கலான்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா ம் ஓ ம் ம் ம் ம் ஓகே ஆ

சரிங்க சரிங்க அப்போ ம்

ஓகேங்க ஆ ப பத்தரத்தில் எந்த வில்லங்கங்களும் இல்லைன்னு சொல்லுறிங்க நீங்கள் பார்த்துட்டிங்களா பத்தரத்தை சரிங்க இதை நான் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு இது சொல்லுங்கள் அந்த எவ்வளோ சதுரடி மாதிரி எவ்வளோ போது ஒரு சதுரடி எவ்வளோ அந்த மாதிரி இல்லை சென்ட்டு கணக்கில் கொடுக்கறாங்களா

ம் ஓகே ஓகேங்க ஓகே நான் வந்து வீட்டில் என்னோட குழந்தைங்க அப்புறோம் வ மனைவி இவங்களுக்குலாம் கூட்டிகிட்டு என்னோட அம்மா அப்பா இவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணலாமா இருந்தேன் அது வரைக்கும் டைம் இருக்கா எப்போ வரலாம்

நாளைக்கு நல்ல நாளாக இருக்குதுங்க நாளைக்கு வெள்ளிக்கிழம அம்மாவாசையாக இருக்கு நாளைக்கே வந்து பயன்படுத்தலாம் பார்க்கலாருக்கோம் வீடு அவரை முடிஞ்சா ஒரு பன்னெண்டு மணிக்கு வர சொல்லுறிங்களா மதியானோக்குள்ளே வர சொல்லுறிங்களா காலையில் ஆ ஒரு பத்து ஆ பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே வர சொன்னிங்கன்னா கொஞ்சம் நாங்கள் வந்து பார்த்துட்டு போகறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ப ஆ ஓகேங்க ஓகேங்க விலையில எதா கம்மி பண்ண முடிஞ்சா கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஓகே மிஸ்டர் பாண்டியராஜன் தேங்க் யூ